ஆஃபீஸில் மீட்டிங்கு அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுல நம்மளுடைய ரிமோட்டு அந்த ரெக்காடுலாம் கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணணும் அதுக்கு வந்து நீ சரியான ஆளை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுங்கள் சார் ஓகே ஆள் ரெடி பண்ணணும் நான் வந்து இப்போ பேச பேச இந்த ரிமோட்டையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அந்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த நம்ம என்னென்ன சொல்கிறோம் மீட்டிங்கில் அந்த சொல்கிற அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் ரிமோட் மூலிமா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது எந்த வாய்ஸு கண்ட்ரோல் ஆகுது பாருங்கள் இது இந்தெந்த டிஸ்டபன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி வீடியோ டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரிமோட்டு மூலிமா கண்ட்ரோல் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கான எந்தெந்த இது எடுக்கணும் அந்தந்த இது பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க அந்த மீட்டிங்கில் வந்து சம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி அந்த இந்த ரிமோட் மூலிமா அந்த வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கங்க